ஆ ஹலோ சார் ஆர்த்தி பர்னிச்சருங்களா ஆ சார் பர்னிச்சர் எடுக்கலாம்னு இருக்கேன் ஆ நம்மள்ட்ட சோஃபாயெலாம் இருக்கா சார் கல்யாணத்துக்கு சாமான் எடுக்கலாண்டு இருக்கேன் அதுதான் எல்லாவிதமான பர்னிச்சர் இருக்காண்டு கேட்கலாண்டு கால் பண்ணிணேன் ஆ கடை டைமிங் சார் ஆ சன்டேஸில் கடை இருக்கா சார் இப்போ ஃபெஸ்டிவல் டைம்கிறதுனால ஏதாச்சும் டிஸ்கௌண்ட்ஸெலாம் இருக்கா சார் ஃபோர் பர்ஜென்டுங்களா இல்லை ஃபெஸ்டிவல் டைமா இருக்கே இயர் எண்ட் சேல் கிறிஸ்மஸு நியூ இயரு பொங்கலெலாம் வருது அந்த மாதிரி ஏதாச்சும் தள்ளுபடி இருக்கானு விசாரிக்கலாம் தான் சார் ம் சரிங்க சார் ஆ சோஃபாயெலாம் வந்து எந்த மாதிரி டைப்பில் சார் இருக்குது

ஓ ஆ ஆ இந்த வுட்டன் சோஃபா ப்ளஸ்சு குஷன் சீட்டெலாம் இருக்குமே அந்த மாதிரி டைப் இல்லையா ஆ சரிங்க சார் சரிங்க சார் நேரில் வரேன் பார்ப்போம் சார் டீக்வுட் பீரோ இருக்கா சார் ஆ ஆ ஸ்டீல் பீரோ ஓ ஓகே சார் ம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளெலாம் இருக்கா சார் ம் ஓகே நமக்கு கொஞ்சம் லக்சூரியாக பார்க்குறேன் பட்ஜெட் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்கௌண்ட் கொடுத்தீங்கனா வரலாம் அதே டைமில் சொல்கிறீங்க அந்த எலெக்ட்ரானிக் ஐட்டமெலாம் இருக்கா சார் ஏதாச்சும் ஆ ஓகே இந்த மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தானா சரி சார் ம் ம் சரிங்க சார் ஆ டைனிங் டேபிளெலாம் இருக்கா சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஆ நான் நெக்ஸ்ட் வீக் தான்

ஓகே ஓகே நெக்ஸ்ட் மன்த் தான் தேவை நெக்ஸ்டு மன்த் தான் தேவைப்படுது நான் ஃபர்ஸ்டே வந்து பார்த்துட்டு அது ஆட்ரு பண்ணுற மாதிரி இருந்தாவே செஞ்சு கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனாலதான் கொஞ்சம் இயர்லியராக கால் பண்ணிணேன் ஆ ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் சண்டே வரேன் சார் பார்ப்போம் சார் ஓகே ஆ தேங்க்யூ சார்